ஹலோ ஏங்க அரசு இசேவை மையங்களா நாங்கள் இங்கே பாதரையிலருந்து பேசுறேங்க எங்களுது ஆதார் கார்டு தொலைஞ்சுருச்சுங்க அது புதுசாக எடுக்கணும் எடுக்க முடியுங்களா எதுவும் இல்லைங்களே ஜெராக்ஸ் எதுவும் இல்லை எடுத்து வைக்காமல் விட்டுவிட்டோம் போறோம்ன்ட்டு ஆ வச்சுருக்கங்க வச்சுருக்கோம் ஆ வரங்க எப்போ வரணுங்க சரிங்க சரிங்க ஆ ம் அறுபது அறுபது ரூபா மட்டும் பணம்ங்களா சரிங்க ம் கவர்மெண்ட் இதுங்களா சரிங்க பேச சரிங்க சரிங்க சரி சரி வரங்க ஓ ரெண்டு ஃபோட்டோங்களா ஒரு ஃபோட்டோங்களா ஒரு ஃபோட்டோ ரேஷன் கார்டு அது மட்டும் எப்பைங்க கிடைக்கும் அது ஆ சரி இது நாங்கள் இப்போ கொடுத்தோம்னா எப்போ கிடைக்கும் எங்களுக்கு ரெண்டு நாள்லையே வாய்ங்கலாங்களா சரிங்க சரிங்க சரி நாங்கள் வரோங்க நாளைக்கு வரோம் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க சரிங்க ஓகே சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க ம்